எனக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் போட கிடையாது இப்போதைக்கி போடுகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப லோ பின்னாடி ஏதோ பிற்காலத்தில் ஒரு ஏதோ நல்ல வேலைக்கு போய்ட்டு ஜாப்பில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்பறம் எதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கிம்பெனி நம்ம மேல் போட்டுவிட்டா ஓகே இல்லைனா நம்மளும் செப்பரேட்டா போட்டுவிட்டுக்குனு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டா நம்மளுக்கு எதாவது பின்னாடி ஃபியூச்சரில் எதாவது ப்ராப்ளம்னா அந்த இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கினு அதுக்கப்பறம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கினு பயன்படுத்திக்கினா நமக்கு ஃபியூச்சரில் எதாவது இதுனா நமக்கு யூஸ் ஆகும் நாம்ம இல்லாட்டியும் நம்ம குடும்பத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் போகிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் நல்லதுதான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேம்லியில் எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எல்லா யூஸ் பண்றதில அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எங்ள் குடும்பத்தில் எனக்கு யாருக்கும் கிடையாது